ஹலோ ஃபோக் டான்ஸ் அகாடமிங்களா மேம் நான் வந்து ஒர்க்கிங் உமென் விமென் மேம் நான் அட்வடைஸ்மெண்ட்டில் வந்து உங்கள் டான்ஸ் அகாடமியோட ஆட் பார்த்தேன் மேம் சின்ன வயசுலந்தே டான்ஸு ஃபோக் டான்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் மேம் அதான் மேம் அகாடெமியில ஜாயின் பண்ணுறதுக்காக கால் பண்ணேன் நோ நோ மேம் இதான் மேம் ஃபர்ஸ்ட் டைம் அதான் டைமிங் டீட்டெயில்ஸ் அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலான்னு கால் பண்ணேன் மேம் ஆமாம் மேம் ஃபோக் டான்ஸ் வந்து கற்றுக்கணும் மேம் அதில் இன்ட்ரெஸ்ட் மேம் அதான் மேம் கால் பண்ணேன் டைமிங் எல்லாம் எப்படி மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் எனக்கு மண்டே டூ ஃப்ரைடே வந்து ஒர்க் இருக்கும் மேம் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வீக்கெண்ட்டில் லீவு கிடைக்கும் அந்த டேஸில் வந்து பிராக்டீஸ் பண்ணலாமா மேம் யெஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி மேம் ஓகே மேம் ஆமாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் இப்போ எதாவது நான் வந்து பிராக்டீஸ் பண்ணன்னா என்ன வந்துவிட்டு ஈவென்ட் அந்த மாதிரி எதுக்காவது கூட்டிகிட்டு போவீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் பிராக்டீஸ் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்குமா மேம் இல்லை நீங்கள் வந்து அந்த வீக்ஆஃப் கிளாஸில் மட்டும் தான் கிளாஸ் எடுப்பீங்களா மேம் ஓகே மேம் ஓகே மேம் மேம் நியர்லி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் மேம் இருப்பாங்க அகாடெமியில ஓகே மேம் ஓகே மேம் மேம் ஃபோக் டான்ஸ் மட்டும்தானா இல்லை ஆல் டான்ஸ் வெரைட்டிஸ் வந்து அவைளபுலாக இருக்கா மேம் யெஸ் மேம் யெஸ் மேம் அதான் மேம் மெயினாக வந்து வேணும் ஓகே மேம் ஓகே மேம் அதான் மேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலான்னு தான் மேம் கால் பண்ணேன் நான் வந்து ஒரு நாள் வந்து விசிட் பண்ணுறேன் மேம் விசிட் பண்ணி நான் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் மேம் ஓகே மேம் மேம் ஃபீஸ்ஸில் டிஸ்கௌண்ட் அந்த மாதிரி எதாவது இருக்குமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம் எஸ் மேம் எஸ் மேம் இது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரா மேம் எதாவது டவுட்ன்னா வந்து டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக தான் மேம் கேட்குறேன் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ தேங்க் யூ மேம்